ரீசெண்டாக ஒரு ஃபோன் வாங்கிருந்தேன் ரெட்மி அது நல்லா உழைக்குது கேமராலான் நல்லாருக்கு நல்லா நல்லா உழைக்குது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அது குவாலிட்டி நல்லாயிருக்கு நல்லா சூப்பராருக்குது